மழை மழைன்னு எடுத்துட்டாலே எல்லோருக்குமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்போ லீவ் விடுவாங்கன்னு பாத்துட்டுருப்போம் அதில் நானும் ஒரு ஆள்தான் சின்ன புள்ளைனு கிடையாது ஒரு கொஞ்சம் காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி ஐ இன்னைக்கு லீவ் விட்டாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஹப்பியாக இருக்கும் மழைன்னா எல்லோருக்குமே பிடிக்கும் எல்லோருக்குமே பிடிக்கும் விவசாயியும் ரொம்ப எதிர்பாக்கிறது என்னென்னா மழை தான் ஆனால் இந்த மழை கரெக்டாக அதோட டைமுக்கு பெய்தானா அது இல்லவே இல்லைனுதான் சொல்லணும் இப்போ பார்த்திங்கனா இப்போ வந்து வயலெல்லாம் அறுப்பு அறுக்கிற டைம் ஆனால் இப்போ மழை பேய்ஞ்சி அந்த நெல் எல்லாம் சாய்ஞ்சிப் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்களும் வயல் வைச்சிருக்கோம் எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கனா எப்போதும் அறுப்பு அறுக்கிறப்பதான் அந்த மழை பேய்ஞ்சி அந்த நெல்லெல்லாம் சாய்ஞ்சி அதில் அப்படியே அந்த நெல்லெல்லாம் அந்த தண்ணியில் கலந்து இப்போ ஏன்டா இந்த மழை இப்படி பண்ணுது அப்படின்னு கோபம் வரும் நாங்கள் மழை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அம்மிக்கல்லுலலாம் மஞ்சள் அரைச்சி குங்குமம் வைச்சி அதில் பூ வைச்சி மழை பெயக்கூடாது அப்டின்னுலாம் சொல்லிட்டு சாமிலாம் கும்பிடுவோம் அப்டின்னு பார்த்தா மழை வராது அது எங்கள் ஊரில் ஒரு நம்பிக்கை எல்லோருமே சொல்லி நாங்கள் எல்லார் வீட்டு வாசல்லேயும் பார்த்திங்கனா அந்த சிகப்பு கலர் துணி கட்டி அந்த அம்மிக்கல் மேலே அப்படி வெச்சோம்னா மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை அதில் கோலம்லாம் போட்டு பூலாம் வைச்சி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு நம்பிக்கைங்கறதுக்காக நாங்களும் வைச்சோம் நம்பினோம் அது அந்தமாதிரி மழையும் வரல ஒரு வருடம் அந்தமாதிரி பார்த்திங்கனா எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு குடிப்போகிற ஃபங்க்ஷன் வைச்சிருந்தோம் அதில் அவ்வளோ மழை நாங்கள் அப்போ தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீடு கட்டி சாப்பாடு போடணும் நைட்டு மொதல் நாள் எல்லோருக்கும் சாப்பாடு போடணுங்குறதுக்காக சமைச்சிட்டே இருக்காங்க அப்போ கூரை வீடுதான் நாங்கள் வாசலில் படுதா கட்டி சமைச்சிட்ருக்காங்க அப்போ திடீர்னு மழை வந்துடுச்சி ஒன்றுமே சொல்லமுடில இருக்கிற ஜாமான் எல்லாம் நனைஞ்சிட்டு அவ்ளவுதான் இன்னைக்கு சாப்பாடும் போடமுடியாது எல்லாம் மழையில் நனைஞ்சிட்டு என்னடா இப்படி ஆகிட்டுனு நாங்கள் எல்லோருமே அழுதோம் ரொம்பவே அழுதோம் ஏன்டா இந்த மழை இப்படி வந்துச்சு இப்போ அப்போ நல்லாத்தான் வெயில் அடிச்சுட்ருந்துச்சி என்ன ஆச்சுனே தெரில திடீர்னு வந்துச்சு அப்போ எல்லா பெரியவங்களும் சொன்னது அதுதான் அந்த அம்மிக்கல்லை தூக்கி வைய்யினு அதேமாதிரி அந்த அம்மிக்கல்லை குளிப்பாட்டி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வைச்சி எல்லாம் வைச்சி அதை நாங்கள் அது ஒரு நம்பிக்கையாக எடுத்து அதை ஓரமாக வைச்சி சாமி கும்பிட்டோம் அது அதே அஞ்சு நிமிஷம்தான் பேய்ஞ்ச்சி அதுக்கப்பறம் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த மழை எல்லாம் விட்டுருச்சி அப்போ தான் நெனைச்சோம் பரவாயில்ல அப்பா கடவுள்லாம் இருக்கார் அப்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டினேன் அதுக்கு முன்னாடிலாம் ஏன் இப்படி பண்ணுற எல்லோரும் விருந்தாளி வர நேரத்தில் இப்படி மழை வந்து ஒரு சாப்பாடுக்கூட போடமுடியலயே சொல்வாங்க இல்லையா அப்படி திட்டினேன் அந்தமாதிரி பார்த்திங்கனா மழை அதோட டைமுக்கு கரெக்டாக பெயிமானா அப்படி கிடையாது அதோட எப்படி சொல்கிறதுன்னா அங்கே வாழ்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கனா இந்த டெய்லியும் காய்கறி எடுத்துட்டு போய் விக்கிறவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ ரோட்டில் கடை போட்ருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க ஏன்னா மழையில நனைஞ்சி தீபாவளி கட்டம் பார்த்திங்கனா பாவம் எல்லோருமே பாவம் உலகத்தில் அவ்வளோ கடை போட்டிருப்பாங்க இங்கே கும்பகோணத்திலலாம் அவ்வளோவும் அந்த மழையில நனைஞ்சி அப்பயும் அவங்க வியாபாரம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாங்களும் அந்த மழையிலலாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்களும் மழையில ரொம்ப கஷ்டபட்டிருக்கோம் ஆனால் இப்ப இப்போ பார்த்திங்கனா மழை பேய்ஞ்சா பரவாயில்ல அப்டிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணும் ஏன்னா மாடிவீடு உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்னையும் கிடையாது அவங்கப்பாட்டுக்கு ஜாலியாக தூங்குவாங்க அந்த இப்போ பார்த்திங்கனா நாங்கள் அப்படிதான் மழை பேய்ஞ்சா பரவாயில்ல அப்டிங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு காலத்தில் நாங்களும் மழை பெய்யக்கூடாது குண்டான்லாம் வைச்சிட்ருப்போம் தண்ணி ஒழுகும் சர்டிஃபிகேட் நனைஞ்சிறக்கூடாது ஆதார்கார்டுலாம் பத்திரமா வெச்சுட்டு நிறையா கஷ்டபட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் தேவலாம் அப்டின்னு சொல்லலாம் அதுனால இந்த மழை தண்ணியால் நிறையாவே வந்து குளலாம் நிறைய நிரம்பி வழியும் எங்கள் வீட்டு பின்னாடி தோப்புதான் அந்த மழையில் ஒரு ஒரு வருடம் ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன் அவ்வளோ தொடந்து மழை வந்துட்டே இருந்ததினால இப்போ தீபாளி கட்டம் ஒரு பதினைஞ்சி நாள் தொடந்து மழை பேய்ஞ்சிட்டே இருக்கும் அதில் பேய்ஞ்சி அந்த தோப்பில் ஃபுல்லாக தண்ணி வந்து வரக்கூடாத பாம்புலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு கருநாகம் வந்துச்சு தீபாவளி அன்னைக்கு அந்த பாம்பை நாங்கள் கொன்றோம் அப்போ ஏன்டா இப்படி நம்ம வாழ்கிறோம் ஏன்டா இந்த வந்துச்சுனு அவ்வளோ கோபம் வந்துச்சு கருநாகம் வந்துச்சு கட்டுவிரியன் வந்து திண்ணையில் இருந்துச்சு ஏதோ கடவுள் புண்ணியத்தால் எங்களுக்கு ஆனால் எதுவுமே ஆகலை அதை நாங்கள் கண்ணால் ரெண்டு பாம்பையும் பார்த்துட்டு நாங்கள் அதை கொன்னுட்டோம் தீபாவளி அன்னைக்கு ஒன்று வந்துச்சு அதுக்கு மறுவாரம் கட்டுவிரியன் பாம்பு வந்துச்சு ஏன் இந்த மழை வரணும் ஏன் நம்ம இங்கே இருக்கணும் அப்டிங்கிற அளவுக்கு நாங்கள் போய்ட்டோம் அதனாலே வீடு கட்டி இப்போ ஓரளவு நாங்கள் வந்துட்டோம் ஆனா ஆனால் அந்த வாழ்க்கையை நான் மறக்கவே மாட்டோம் எப்போதும் மழை இங்கே ஒரு பக்கம் மட்டும் நிறையா பெயிறதுனால ஒரு சில பக்கம்லாம் மழங்கிறதயே பார்க்க முடியலனு சொல்வாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாங்கள் பாத்தோம்னா தண்ணிக்கெல்லாம் எந்த கஷ்டமும் எங்களுக்கு கிடையாது இருபத்தி நாலுமணி நேரமும் தண்ணி வந்துக்கிட்டேதான் இருக்கும் பைப்லேயும் சரி மோட்டார்லேயும் சரி எங்கே பார்த்தாலும் வந்துட்டேதான் இருக்கும் ஆனால் நாங்கள் வெளி சென்னைக்கெல்லாம் போகிறப்ப தண்ணிலாம் அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க எங்கள் அத்தைலாம் அப்போலாம் என்ன இப்படிலாம் இருக்குது எங்கள் ஊர்லாம் தேவலாம் போல அப்டின்னு பார்த்தா அதான் ஒரு ஒரு ஒரு ஒரு பருவக்காற்றுமாதிரி ஒரு ஒரு ஊருக்கு இந்தமாதிரி மழை பேய்யும் இங்க மழை பேயாது அப்டிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் இங்கே பார்த்திங்கனா காலைல வெயில் அடிக்கும் சாயங்காலம் மழை பேய்யும் இந்த காலநிலை எப்படி இருக்கும்னே சொல்லமுடியாது அந்தமாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் மழையால் கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க மழையால் சந்தோஷப்பட்டவங்களும் இருக்காங்க மழைன்னு பார்த்திங்கனா காய்கறி வெலைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் தக்காளி வெலைலாம் அதிகமாக இரநூறுவாக்கி வித்ததைலாம் நம்ம பார்த்தோம் அப்பறம் பார்த்திங்கனா அதே தக்காளி இருபது ரூவாக்கி வித்ததையும் பார்த்தோம் வெங்காயம்லாம் நூறுரூபா அந்தமாதிரிலாம் விற்றாங்க அதையும் நம்ம சமாளிச்சுக்கிட்டுதான் இருக்கோம் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை போய்க்கிட்டேதான் இருக்குது அதில் மழைனு பார்த்திங்கனா நாங்கள் மழை வேணுங்கிறப்ப அந்த மழை பேய்யாது விவசாயத்துக்கு வேண்டாம் இப்போ நாங்கள் அறுப்பருக்கணும் வைக்க இப்போ அந்த மழை பேய்ஞ்சி பார்த்திங்கனா அந்த வைக்கோல்லாம் சுருட்டவே முடியாது அப்படியே அது வந்து மழையில் வயல்லேயே நனைஞ்சி போய் அப்படியே சதசதனு அந்த வைக்கோலக்கூட வாங்க வரமாட்டான் அதனாலயே பாதி பேருக்கு எங்கள் ஊரில் வெறுத்துட்டாங்க எதுக்கு விவசாயம்லாம் பார்த்துக்கிட்டு என்ன அதில் வந்துடுது ஒன்றுமே வரலயே நமக்கு எந்த லாபமும் கிடைக்கலயே வேணாம் அந்தளவுக்கு வெறுத்துட்டாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கனா ஒரு சில பேர் தான் இன்னும் பண்ணிட்டுருக்கோம் நாங்களும் பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் ஆனால் வேண்டிப்போம் எப்போதும் நெல் நல்ல விலைக்கி போகணும் மழை வந்து பேய்யக்கூடாது வெற விட்றப்ப பார்த்திங்கனா மழை பேய்யக்கூடாது ஆனால் மழை பேய்ஞ்சிரும் வெதை எல்லாம் குமிஞ்சு போய்டும் அப்போ ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம் திருப்பி அதை இது பண்ணி தண்ணி விட்டு திருப்பி அதை வெற விட்டு அந்தமாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அதான் மக்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ப்ளஸாகவும் இருக்குது மழை ஒரு சில பேருக்குத்தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இது வந்து எப்படி இருக்குது காலநிலைனு நம்மளால சொல்ல முடியாது யாராலேயுமே ஜட்ஜ் பண்ணமுடியாது நியூஸ்லேயே மழை வருதுன்னு சொல்வாங்க ஆனால் அன்னைக்குனு பார்த்து மழை வராது இன்னைக்கு மழையே வராதுன்னு சொல்வாங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா வரும் அந்தமாதிரி புயல் இன்னைக்கு நைட்டு புயல் வரப்போகுது எல்லாத்தையும் எடுத்து வைச்சிக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எச்சரிக்கையாக இருந்துச்சு மக்கள் எல்லோரையும் அலட் பண்ணாங்க நைட்டில் யாரும் எங்கேயும் ஸ்டே பண்ணாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பண்ணாங்க ஒரு வருடம் பார்த்திங்கனா எதுவுமே வரல ரொம்ப சேஃப்பாக வந்துட்டோம் நம்ம ஆனால் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ ரீசெண்டாக சென்னையில் அவ்வளோ தண்ணி வந்துச்சு பணக்காரன் எல்லாம் கீழே தான் இருந்தான் எல்லோருமே சமம் அந்தமாதிரி ஆகிட்டு காரு எல்லாம் தண்ணியில் தான் போச்சு அப்போ எல்லோருமே இந்த ஹுமனிட்டி அதை தான் பார்த்தாங்க பெரிய மனுஷன்லேருந்து சின்னவங்க வரையும் எல்லாம் சமமாக போயிட்டான் அதை காட்டுறது என்னன்னா மழை தான் மழை வந்து நான் இயற்கைதான் நான் இருக்கேன் நீ எல்லோருமே வந்து பணக்காரன் ஏழை அப்படின்லாம் சொல்கிற அப்பிட்லாம் கிடையாது அப்படின்னு வருடா வருடம் எப்போதும் காட்டுது அதுவும் சென்னை ரொம்ப பாதிக்கபட்டுச்சு நாங்கள் பார்த்திங்கனா எங்களுக்கு என்ன பாதிப்பு தஞ்சாவூர் இங்கே மயிலாடுதுறை அப்டின்னு பார்த்திங்கனா எங்களுக்கு இந்த விவசாயத்தால் ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அவங்க வீடு எல்லாம் அவங்களுக்கு போச்சு இங்கே எங்களுக்கு வயல்னால ரொம்ப லாஸ் ஆச்சு ஆனால் எங்களுக்கு அந்த இருக்கிற இடலாம் நாங்கள் சேஃப்பாக தான் இருந்தோம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை நம்ம எல்லோருமே கண்கூட பார்த்தோம் நெறைய பார்த்தோம் அதனால வடகிழக்கு பருவமழை வந்து எப்படி நமக்கு பலனும் தருது சில பேருக்கு ஒரு குறையாகவுமே இருக்குனுதான் சொல்லமுடியும் அவ்ளவுதான்